எங்கள் ஊரில் உள்ள பேங்க்லெலாம் இப்போ என்ன வந்துன்னால் எஜிகேஷ்னல் லோனு இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்கிறோம்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்து லட்சம்னால் அதில் அஞ்சு லட்சம் ரூபா மானியம் போக அஞ்சு லட்சம் ரூபா போக கட்டலாம் அப்படின்ற மாதிரியே கவுர்மெண்ட் லோனு எல்லாமே அப்ளே பண்ணி தராங்க அதுபோக வந்து இந்து அறக்கட்டளையில் இருந்து உதவி பண்ணுறாங்க இந்து சமய மக்களுக்கு இது கிறிஸ்டினுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வெளிநாட்டிலருந்து எப்படின்னா அந்த குழந்தை தத்து கொடுத்து அவங்க எல்லா பார்த்துக்கற மாட்டுக்கு வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறது அப்படின்றது எல்லாமே அவங்க பார்த்துக்கறாங்க அதே மாட்டுக்கு வந்து முஸ்லீம்ஸ்சில் வந்தீங்கன்னால் அந்த மசூதி அந்த அறக்கட்டளை இதில் வந்து போய் பணமாக இல்லாமல் பொருள்களாக அரிசி பருப்பு உளுந்து அந்த மாட்டுக்கு என்னென்ன பொருளெலாம் கொடுத்து இது பண்ணி பார்த்துக்கறாங்க இதில் வந்து வங்கியில் இருந்து பெறப்படுற நிதி உதவிகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா போதும் ஒரே டைமில் மொத்தமாக கட்டணும் அப்படின்ற ஒரு இது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சதை கட்டலாம் அப்படின்ற மாட்டுக்கு இருக்குது